எங்கள் கலாசாரத்தில் முக்கியமாக தமிழ்நாட்டில் மெயின் விவசாயம் ப்ரைமரி ஜாபே என்னன்னு பார்த்திங்கனா அக்ரிகல்ச்சர் தான் தேசம் எங்கள் மாநிலத்தோட இதே வந்து விவசாயம்தான் ஸோ அதில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதெல்லாம் இவங்கள் எல்லோருமே வந்து வாழையடி வாழையாக வந்து விவசாயம்தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அடுத்த தலைமுறையா நாங்கள் வந்து பார்த்திங்கனா இப்போது படித்து ஒரு வெளியில் வந்து வேலைக்கு போய்ருக்கோம் இப்போ நான் பார்த்திங்கனா ஐடி வேலைக்கு போய்ருக்கேன் என்னோட அக்கா வந்து அவங்க டாக்டரா இருக்காங்க இன்னொரு அக்கா வந்து லாயராக இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ இந்தக் காலத்து இளைஞர்கள் வந்து அவங்க படித்தது வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வெளியே போய் அவுங்கவங்க அந்தந்த வேலைகளை பாக்கிறாங்க ஒருசில பேர் தான் இந்தக் கால இந்த தலைமுறையிலையும் விவசாயத்தை பாக்கிறாங்க ஸோ இப்போ நானே பார்த்திங்கனா ஐடி படிச்சுட்டு இப்போது நான் வெளியே போய்ட்டேன் இப்போது ஏதோ கொரோனா டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால வீட்டில் நான் பாக்கிறதுனால இப்போ நம்ம விவசாயத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுது அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியுது விவசாயங்கிறது ரொம்ப முக்கியம் அது அது அதை வச்சு தான் வந்து எல்லாத்துக்கும் உணவு வந்து அளிக்கப்படுறது ஸோ விவசாயம் அழிஞ்சுருச்சு அப்படின்னா நம்ம நம்மளுக்கு நம்ம பேஸிக்கான உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் அடுத்த நம்ம தலைமுறைகளும் சரி அடுத்த தலைமுறைகளுக்கும் சரி விவசாயத்தோட முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அட்லீஸ்ட் அவங்க பண்ணலேனாலும் அது எப்படி பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு அறிவாச்சும் அவங்களுக்குப் புகட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது